ஹலோ பிரகாஷ் காரா நாளைக்கு நான் ஊருக்கு போகணும் தம்பி இங்கே இங்கே இதான் இதுக்கு ஜங்க்ஷனுக்கு போகணும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போகணும் இங்கே லக்கேஜ் எல்லாம் நிறைய இருக்கு எடுத்து வைக்கணும் போகணும் கரெக்ட் டைமுக்கு நீ வந்துடு வெயிட் வெயிட்டிங் பண்ண இருந்தாலும் பரவாயில்ல வா வெயிட்டிங் சார்ஜு போட்டுக்கலாம் நான் மட்டும்தான் போய் போகிறேன் ஊருக்கு வேற யாரும் வேற யாரும் இல்லை எடுத்து வைக்கணும் பொருளெல்லாம் நீ தான் வந்தேன்னா எங்கூட கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீ தான் எடுத்து வச்சாகணும் சரி தம்பி சீக்கிரம் டைமுக்கு வந்தேன்னா பரவாயில்லை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு என்ன சொல்கிற கரெக்டாக வந்துடுவியா ஏழு மணிக்கு கரெக்டாக வந்துடு இங்கே வீட்டுக்கிட்டே ஏழு மணிக்கு வந்தேன்னா போயிடலாம் நான் ரெடியாக எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறேன் அப்படி என்னால் ரெடி பண்ணி எடுத்து வைக்க முடில்லனா கொஞ்சம் வெயிட் பண்ணினா நீயே கொஞ்சம் எல்லா எடுத்து வச்சுக்குவீயாமா வந்துடு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல உனக்கு சரி தம்பி சரி வந்துடு நாளைக்கு